என்னோடய பகுதியில் பார்த்திங்னா டென்த் முடிச்சதுக்கு அப்புறோ பிளஸ் ஒன் பிளஸ்டூ முடிக்கிறாங்க பிளஸ் ஒன் பிளஸ்டூ முடிச்சால்தான் அவங்க நினச்ச அக்ரிக்கோ இல்லை என்ஜினியரிங்கோ இல்ல ஒரு டாக்ட்ராவோ போகணும்டு ஆசைப்படுறாங்க அதனால தான் வந்து நிறைய பசங்க வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்ந்தெடுக்குறாங்க